வந்து தைப்பொங்கல் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகைங்க அதுக்கு வந்து நாங்கள் காலையில விடிய காலையில ஆறு மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சிருவோம் சூரியப்பொங்கல் வச்சி சாமி கும்பிட்டு எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் தைப்பூசம் வருங்க தைப்பூசம் வந்தால் அது வந்து எல்லாரும் கோயிலுக்கு போறவங்க பழனிக்கு போறவங்க மாலை போட்டு விரதம் இருந்து கால்நடையாகவும் செல்வாங்க இல்லை வாகனம் வசதி இருந்துச்சினால் வண்டி பிடிச்சும் போவாங்க அது அவங்களுடைய வேண்டுதல் அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு வருங்க ஆடிப்பெருக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் குளத்துல குளத்து கரைக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டு தாலி சருடு மாத்துறதெல்லாம் மாத்திகிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் ஆமாம் அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை வந்து எங்கள் இறந்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுங்க அது வந்து கோயிலுக்கு இங்கே வந்து விசேஷமான கோயில்கள் இருக்குது அங்கே கோயிலுக்கு போய்ட்டு அந்த அய்யர்கிட்ட இதெல்லாம் பண்ணி குளத்துக்கு ஆறு இருக்குதுங்க ஆத்தில் கொண்டு எல்லாம் இது தர்ப்பணம் பண்ணுவோம் தர்ப்பணம் பண்ணி சாமி கும்பிட்டு இங்கே வீட்டில வந்து விரதம் விட்டு காக்கைக்கு சாப்பாடு படைச்சி சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விரதம் விட்டு சாமி கும்பிடுவோம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வரலெட்சுமி நோம்புங்க அந்த வரலெட்சுமி நோம்புக்கும் வந்து வீட்டில எல்லாம் பழ வகையெல்லாம் வாங்கி வச்சி கொலு வச்சி சாமி கும்பிட்டு அந்த விசேஷமாக பண்ணுவோம் அது ஒரு விசேஷமான நாள் வரலெட்சுமி நோம்பு அதுக்கப்புறம் ஆயுதபூஜை வருங்க ஆயுதபூஜை வரும் சரஸ்வதிபூஜை சரஸ்வதிபூஜை அன்னைக்கி வந்து வீட்டில உள்ள குழந்தைங்களுக்குலா வந்து அது ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அங்கே வந்து அய்யர் அய்யர்கிட்ட சொல்லி அய்யர் வந்து அந்த முதல் எழுத்து சொல்லி கொடுக்குறது வந்து அரிசி வச்சி அதில் எழுதுவாங்க எழுதி குழந்தைங்களுக்கு வந்து முதல் முதல்ல எழுத்து முதல் எழுத்து எழுதி கொடுக்குறது அது பண்ணுவாங்க அப்புறம் பூஜை முடிச்சு அதுக்கும் விசேஷமான நாள்தாங்க அப்புறம் கார்த்திகை வரும் கார்த்திகைக்கு வரும்போது கார்த்திக தீபம் ஏத்துறது தீபம்லாம் முடிஞ்சோடன அதுக்கு ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க போடுவாங்க போட்டு அவங்க கால்நடையாக போகிறவுங்க போவாங்க இல்லை விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போய் வருவாங்க அதா ரொம்ப விசேஷமாக இருக்குதுங்க தை தமிழரோடைய இதுகள்ல இது முக்கியமான ஒரு விழா கொண்டாடுவாங்க